இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வயிசானவங்களாலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுதான் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் அடிச்சி ப படுத்த படுக்கையாக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஆ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப காலையில் எனக்கு தெரிஞ்சி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப காலையில் காலங்காத்தால வந்து எழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸோ நைட்டு வரைக்கும் உழச்சி துவைத்து இதில் உழப்பாங்க இதில் தொ நிலத்துல நிலத்துல உழச்சி அம்மா கஷ்டப்பட்டு அவங்க வந்து சம்பாரிப்பாங்க ஆனால் அவங்களால் கடனை கட்ட முடியாது மற்றவங்க மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இது பண்ண முடியாது மற்ற வா அவங்க பிள்ளைங்க வ அவங்க பிள்ளைங்க வந்து மற்றவங்க பிள்ளைங்க மாதிரி ரொம்ப பெருசாக ஆடம்பரமாலாம் இருக்க முடியாது இதுவே அவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்ட்ரெஸு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழச்சியும் ஒன்றும் பயன் இல்லையேன்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்குலாம் இதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகியும் ஒரு சிலருக்கு வந்து இந்த கை கால் வராமல் போய்யும் நான் பார்த்துருக்கேன் அது பெருசாக குணமாகி நான் பெருசாக பார்த்ததில்ல ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லாவே கவனிச்சிப்பாங்க அவங்களை ரொம்ப கொடும்மோலாம் யாரும் ஏதுவும் படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணா அப்படின் சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுறது அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருந்தால் அவங்களே பார்த்துப்பாங்க அவங்க பசங்களும் ரொம்ப மொகல்லாம் சுழிக்காமல் என்ன வேணும் அப்படின் சொல்லி பொறுமையாக அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அவங்கக்கூட உட்காந்து பேசுறது அவங்கக்கூட நேரம் செலவழிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் வச்சிருக்காங்க